ஹலோ வணக்கம் சார் ஆ சார் நீங்கள் நேற்று ஆர்டர் கொடுத்துருந்தீங்க காய்கறில்லாம் நாங்கள் எல்லாம் பேக் பண்ணியாச்சு சார் ஆ இன்னொரு டூ டேஸில் வந்துவிடும் சார் உங்கள் டிஸ்ட்ரிக்குக்கு ஆமாம் சார் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் கேட்டதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் சார் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் அமௌன்ட்டை மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துடுங்க சார் எல்லாம் ஃபிரெஷ்ஷாக இருக்கு சார் அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை சார் கெமிக்கல் பற்றி கெமிக்கல் போட்டுலாம் நாங்கள் எதுவும் பேக் பண்ணல சார் எல்லாமே ஃபிரெஷ்ஷாக ஆர்கானிக் படி தான் சார் நாங்கள் பண்ணிருக்கோம் ஆ ஆ டூ டேஸ் தான் சார் ஆவும் இங்கேருந்து ஏன்னா எடுத்துட்டு வரனும் லாங்காக இருக்குல்ல சார் அதனால் டூ டேஸ் ஆகும் சார் மற்றபடி வந்துவிடும் சார் ஒன்றும் பயப்பட வேண்டி இல்லை சார் ஆ அமௌன்ட்டு சார் ஒரு ஐம்பதாயிரம் வரும் சார் ஆ அட்வான்ஸ்ஸு வந்து நாங்கள் கொண்டு வந்து ட்ரான்ஸ்போர்ட் இறக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் கொடுத்தா ஓகே தான் சார் எங்களுக்கு ஆ ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அமௌன்ட் நான் பாதி அமௌன்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பாதி அமௌன்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார் ஹி ஆ இல்லை சார் நான் இங்கே பாதி கொடுத்து அனுப்பிடுறேன் சார் நீங்கள் அங்கே வந்ததுக்கப்பறம் நீங்கள் பாதி கொடுங்க சார் ஆ அப்படி கொடுத்தா போதும் சார் போதும் சார் ஆ அமௌன்ட்டை மட்டும் எதுவும் குறச்சிடாம கொடுங்க சார் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஓகேவா சார் அதுவையும் சேர்த்து பேக் பண்ணிவிடவா சார் ஆ இருக்காது சார் கண்டிப்பாக இருக்காது சார் எங்கள் கடையில் வாங்குறது எதுவுமே கம்மியாக இருக்காது சார் ஆ அதுவும் இல்லாமல் நாங்கள் ஃபிரெஷ்ஷாக விளைவிக்கிறோம் அப்படிங்கிறதுனால எங்கள் சொந்த தோட்டத்தில் தான் விளைவிச்சு சொந்த கடையிலேருந்து தான் உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படிங்கிறதுனால நீங்களும் ஒரு வியாபாரி அப்படிங்கிறதுனால உங்களோட நலனெல்லாம் பார்த்துதான் சார் நாங்கள் கொடுக்குறோம் ஆ ஆர்கானிக் வெஜிடபுள் தான் சார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சார் நான் இன்றைக்கு அட்ஜெஸ் பண்ணிவிடுவோம் சார் ட்ரான்ஸ்போர்கிட்ட சென்ட் பண்ணிவிடுவோம் சார் இன்னொரு டூ டேஸில் உங்களுக்கு வந்துவிடும் சார் வெஜிடபிள்ஸை மா நேற்று ஈவினிங் பறிச்சது தான் சார் ஒன்றும் பயம் இல்லை சார் ஓகே சார் பிரெஷ்ஷாக இருக்கும் சார் ஓகே சார் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன் சார் நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் அமௌன்ட்டை மட்டும் கொடுத்துடுங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்